நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப இடம் இல்லாததால் மாடியிலேயே தோட்டம் அமைச்சுருக்குறோம் ஏன்னால் எனக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பூக்களை நாங்களே வச்சுக்குறோம் வச்சுருக்கோம் எங்கள் என்னென்ன செடி இருக்குன்னால் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கத்திரி புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன் அது போக கொடியில் பாகக்காய் அவரைக்காய் புடலங்காய் கோவக்காய் பூசணிக்காய் வச்சுருக்கேன் பூச்செடிகளில் மல்லிகை ஜாதி மல்லிகை அரளி கனகாம்பரம் ரோஜா வச்சுருக்கோம் ரோஜாவில் பன்னீர் ரோஸ் சிவப்பு ரோஜா ஊட்டி ரோஸ் இருக்குது காலையும் மாலையும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவேன் செடி கொடிகளை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை ஒரு அளவுக்கு நல்ல முறையில் கவனமாக பார்த்து பராமரிச்சுட்டு வரோம்